ஆட்டோகாரண்ணே ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும் எவ்வளோ நேரம் ஆகும்ணே எவ்வளோ ஆகும்ணே அண்ணே நூறுரூபா கேட்கறீங்க நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய்ன்னு ஏழு பேருக்கு எழுவது ரூபாய் தரோம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே இந்த சைடு ரோடு வேலை நடக்கறதுனால் இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கறேன் வேறு சைடு போகலாமா இல்லை இந்த சைடே போகலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அண்ணே வேறு சைடு போகிற மாதிரினா எவ்வளோண்ணே ஆகும் எவ்வளோ நேரம்ணே ஆகும் நாங்கள் காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும்ணே இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது எங்களுக்கு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்ணே லேட்டாக போனால் வில் உள்ளே விட மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக போக கூட்டிட்டு போங்கண்ணே அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ணே கரெக்ட் டைமுக்கு கூட்டாந்து விட்டுட்டீங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட எழுவது ரூபாய் ரொம்ப நன்றிணே வரேண்ணே